தற்காப்பு கலையை வந்து எனக்கு இன்ரட்யூஸ் பண்ணிணது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர் வந்து ஒரு இடத்துல சந்தித்தோம் அப்போ வந்து அவர் வந்து என்னை கேட்டார் ஏன் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கக்கூடாதா அப்படின்ட்டு அப்போது சரி சும்மா ஒரு ஜாலிக்கு தான் போய் கற்றுக்கிட்டேன் நான் அப்புறம் பார்த்தா அது ரொம்ப அதில் இன்ட்ரஸ்ட் வந்து ஒரு ப்ரவுன் பெல்ட் அந்தளவுக்கு வந்து பயிற்சிப்பெற்று வாங்கிவிட்டேன் நான் இப்போயுமே அதை வந்து நான் கன்ட்டினியூ பண்ணிக்கிட்டிருக்கேன் பிராக்டிஸ்ஸு அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளை ஃப்ரஷ்ஷாக இருக்கும் மைண்டும் ஃப்ரஷ்ஷாக இருக்கும் உடம்பும் ஃப்ரஷ்ஷாக இருக்கும் அதனாலே எல்லா பேரும் தற்காப்பு கலையை கற்றுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் தான்